கடலூர் மாவட்டத்தில் வந்து ஆரம்பக் காலத்தில் ஒரு தானே புயல் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அது வந்து யாரும் எதிர்பார்க்காத கா நே தருணத்தில் வந்துச்சு ஆனாலும் அது வந்து ரொம்ப நிறைய தாக்கத்தை ஏற்படுத்துச்சுனே வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய மரங்கள் ஒடிஞ்சி விழுந்துது மின் த மின்கம்பங்கள்லாம் விழுந்துச்சு அதனால் வந்து நிறைய மின்சார தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு க கரெண்ட் இல்லாமல் ரொம்பவே மக்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க அந்த டைம்மில பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையப் பயன்படுத்தி நிறையப் பேர் திருடவும் செஞ்சாங்க நிலநடுக்கம் வருது அடுத்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக எல்லாரையும் ஒரு இடத்துல கூடி வச்சிகிட்டு வீட்டில் இல்லாத நிறையப் பேர் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருந்தாலும் அவங்க வீட்டில் யாருமே இல்லை அந்த சமயத்தை வந்து அவங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டு நிறைய திருடி திருடு ஏற்பட்டுச்சு அதை தடுக்குறத்துக்கு வந்து அரசாங்கம் என்ன ஏற்பாடு பண்ணுச்சுன்னா அடுத்தடுத்து வர்ற புயல் எச்சரிக்கை விடும்போதுலாம் நிறையவே முன்னே முன்னேற்பாடுகள் செஞ்சுருந்தாங்க அதாவது தாழ்வான பகுதியில இருக்கிற மக்கள கூப்பிட்டு ஒரு மேடான இடத்துல வந்து இது பண்ணுறது ஒரு கட்டடத்தில் பாதுகாப்பாக வச்சுருக்குறது அதற்கப்பறம் பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கிற மக்களுக்கு வந்து வெள்ள நிவாரணம் தர்றது நிவாரணப் பொருட்கள் நிறைய கொடுத்தாங்க அதாவது உணவு அப்புறம் வந்து துணி பாய் போர்வை அப்புறோம் ரேஷன் பொருள்கள் எல்லாமே கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப உதவிப் பண்ணாங்க நிறையப் பேர் வந்து தன்னார்வலர்களாக வந்து நிறையப் பேர் உதவி செஞ்சாங்க படகு மூலமாக மக்களை வந்து மீட்டாங்க அந்தமாதிரி நிறைய முன்னேற்பாடுகள் செஞ்சாங்க அடுத்தடுத்து ரெட் அலர்ட்டு ஆரஞ்ச் அலர்ட் இந்த மாதிரி வரும்மோது எல்லாமே மக்கள வந்துவிட்டு வருதோ வர்லையோ ஆனால் வந்து நல்லா சேவ் பண்ணாங்க எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சுக் கொடுத்தாங்க ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் தங்க வைக்கிறது ஒரு சமுதாயக்கூடத்தில் தங்க வைக்கிறது இந்த மாதிரி அரசுக் கட்டடங்கள் எல்லாத்துலியுமே பொதுமக்களை வந்து தங்க வச்சு ரொம்ப ரொம்ப உதவிப் பண்ணாங்க மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கொரோனா பீரியட் காலத்துலக் கூட ரொம்ப ரொம்ப மக்கள் வந்து வருமானம் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாமல் ரொம்ப தவிச்சாங்க குழந்தைகளுக்கு வந்து கல்வி வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்சிது இந்த எல்லாத்துக்குமே அரசாங்கம் வந்து அவங்களுக்கு கல்வி கல்வி தடைப்பட்டு போகக்கூடாது அப்படின்றத்துக்காக ஒரு இல்லம் தேடிக் கல்வி அப்படின்ட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து கல்வியில பின்னடைவு இல்லாமல் அவங்களுக்கு ஆர்வமூட்டுற வகையில் வந்து ரொம்பவே உதவிப் பண்ணாங்க நிறைய திட்டங்களை மேம்படுத்துனாங்க அரசு வந்து எந்தப் பிரச்சனையாக இருந்தாலும் அது வர்றத்துக்கு முன்னாடியும் ஏற்பாடு செய்யுது நல்ல தரமான ஏற்பாடாகவே செய்றாங்க வந்ததுக்கப்பறம் அதை எப்படி சரிப் பண்ணுறது மக்களை வந்து கஷ்ட நிலையிலருந்து எப்படி மீட்டெடுக்குறது அந்த மாதிரி நல்ல ஒரு இதுவும் நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்து நல்ல நல்ல தன்னாலர்வர்களையும் உருவாக்கி அவங்கள எல்லாருமே அரசு மட்டும் தான் காப்பாற்றணுன்னு இல்லாமல் எ பொதுமக்கள் எல்லாருமே உதவிப் பண்ணாங்க பொருள்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி பணம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி எந்த வித பலனையும் எதிர்பாக்காமல் நிறையவே உதவி செஞ்சாங்க